ஹலோ அண்ணா வணக்கம் எங்கண்ணா மழையில்ல தண்ணியில்லை அப்புறம் எங்கே நம்ம பயிர் போடுறதுக்கே ரொம்ப சிரமமாக போச்சே இப்போ மிளகா போடலான்ட்டு இருக்கேன் நம்மகிட்டே தோட்டத்தில் நம்ம தோட்டத்தில் மிளகா போடலான்னு இருக்கேன் என்ன வெதை இருக்குது நல்ல விதையா கொடுங்க ஒரு பதினெட்டு கிலோ தேவைப்படுது நம்ம இடத்துக்கே என்ன என்ன விலையில இருக்குது என்ன என்ன ரகம் இருக்குது சொல்லுங்கள்

ஆமாம் ஆமாம்

இப்போ நம்ம மண்ணுக்கு இதுலாம் வருமாண்ணா இதுலாம் ஆமாம் ஆமாம் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன்

சரிங்க சரிங்க இப்போ எப்படி எப்போயும் நம்ம போடுறது நாட்டு மிளகா தான் போட்டுட்டுருக்கோம் அதே போட்டால் பரவாயில்லைனு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம போய் புதுசாக போட்டு நம்ம எதுக்கு இது பண்ணணும் அப்டின்னுதான் யோசிக்கிறேன் வெளைச்சல் எப்படி இருக்கும்னு தெரியலை நம்ம பட்டம் மாறி போகுதா என்னாங்கிறதும் தெரியலை இதுன்னா நமக்கு எப்போ எப்போயும் போல வந்துடுற மாதிரி வந்துடும் ஏன்னா இப்போ இந்த இப்போ ஆந்திரா மிளகானா கொஞ்சமா போட்டு பார்த்தா வேணுனா பார்க்கலாம் வேணுனா ஒன்று பண்ணுங்கள் நமக்கு இது நம்ம நாட்டு ரகமே ஒரு பதினெட்டு கிலோ கொடுத்துருங்க ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ மட்டும் அந்த ஆந்திரா மிளகா சொல்கிறீங்கல்ல அதை கொடுத்து பாருங்கள் நாங்கள் தனியாக போட்டு பார்க்குறேன் எப்படி வெளைச்சலு வருது எப்படி இது பயிர் எழுந்திரிக்கிது செடிலாம் அப்டிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த முறைக்கி வேணுனா நம்ம வாங்கி மாற்றி போட்டு பார்ப்போம் ம் ஆ சரிங்கய்யா

சரிங்க ஆ சரிங்க சரிங்க ஆ சரிங்கய்யா நீங்கள் நம்ம நாட்டு மிளகா பதினெட்டு கிலோவும் இது அது ஆந்திரா மிளகா ஒரு ரெண்டு கிலோவும் போட்டு கட்டி வையுங்க நான் வந்து எடுத்துக்கிறேன் ம் ம் ஓகேங்கய்யா நன்றிங்கய்யா